மா கோல்ட் லோன் மேனேஜருங்களா மா இந்த மாதிரி நாங்கள் வந்து நகை வைக்க வரோம் கிராமுக்கு எவ்வளோ தருவீங்க சரி சரிங்க

சரி அதெல்லாம் கொண்டு வரோங்க ஒரு கிராமுக்கு எவ்வளோ தருவீங்கமா ஒரு பவுன் வைச்சா

சரிமா நாங்கள் வரோங்க

ம் சரி ஆ அதெல்லாம் கொண்டு வரணுங்களா ஆ அதெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரோணுங்களா இல்லை ஒர்ஜினல் கொண்டு வரணுங்களா

சரிங்க நாங்கள் வரோங்க அந்த நாங்கள் இடம் ஏதும் தெரியாதுங்க சரிங்க ம் சரிமா சரிமா நாங்கள் வந்து நாங்கள் அங்கே கூப்பிட்றோங்க ஃபோன் பண்ணுறோம் ஆ சரிங்க ம் சரிங்க புதுங் சரிமா அப்புறம் வந்து அப்புறம் வந்து புது நகைக்கு வேறு பழைய நகைக்கு வேறு மாதிரி தருவீங்களா இல்லை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தருவீங்களா

ஆ ஆ சரி சரி கூப்பிட்றேங்க உங்களை சரிங்க ம்